நான் நான் வந்து நாடகப் பயிற்சி டான்ஸ் ஸ்டெப்பு நான் சொல்லிக் கொடுத்துடுவேன் எனக்கு டான்ஸ் ஸ்டெப்பே நான் முழுதா எனக்கு தெரியும் அதை வந்து எப்படி சொல்லணுன்னால் நான் டான்ஸு எனக்கு ஸ்டெப்பு தெரியும் ஆட தெரியும் நல்லா டான்ஸ் ஸ்டெப்பு நல்லா பழகுவேன் நல்லா ஆடியிருக்கேன் நான் ஸ்டேட்டிங்கில் மெடல் வாங்கியிருக்கேன் டான்ஸ் ஆடி இதில் பத் பத்து வருடங்களுக்கு முன்பே நான் பத்து டே பத்து போட்டிகள்லேயும் நான் வெற்றி பெற்றுருக்கேன் டான்ஸ் ஸ்டெப்பில் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா என்னை நம்பி வந்தவர்களுக்கு ஏற்ற ஸ்டெப்பு நான் எல்லார் யாருக்குமே நான் வந்துட்டு எல்லாம் எல்லாத்துக்கும் நான் பழகிக் கொடுத்துட்டுருக்கேன் ட்ரைனிங்கு எல்லாம் நல்லா பழகுவாங்க பழகினாலும் நான் இதுதான் நான் நிறைய தடவை வெற்றிப் பெற்றிருக்கேன் அவங்களும் என் கிட்டே பழகுனவங்க பூராவுமே வெற்றிப் பெற்றிருக்காங்க வெற்றிப் பெற்றிருக்காங்க இந்த டான்ஸ் டான்ஸ் வந்து சும்மா சாதாரணமில்லை அது வந்து ஸ்டெப்பு வந்து கரெட்டாக வரணும் லாஸ்ட்டாக கை காலெல்லாம் கரெட்டாக அந்த ஸ்டெப்புக்கு மாரிக்கே வளையணும் வளைய போதுலாம் அங்கங்கே கொஞ்சம் வலிகள் இருக்க தான் செய்யும் அங்கங்கே முதல்ல ட்ரைனிங் எடுக்கணும் ட்ரைனிங் எடுக்கிறது வந்து நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அது சும்மா சாதாரண விஷயமெல்லாம் இல்லை அது சாதாரண விஷயல்லாம் இல்லை அது திரும்ப கை காலெல்லாம் வலிக்கும் அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் டான்ஸுங்றது சும்மா சாதாரணம் இல்லை அது வந்து ட்ரைனிங் எடுக்கணும் வந்து அதுக்கு ஏற்ற அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஸ்டெப்பு கரெட்டாக போடணும்

ஒரு காலத்தில் இப்படித்தான் நான் டான்ஸ் ஸ்டெப்பு மொதல் மொதல் பழகும் போதெல்லாம் எனக்கு ஸ்டெப்பு வரல ஸ்டெப்பு வரல அதனால் நான் என்ன செஞ்சேன்னால் நான் ஒரு ட்ரைனிங்கு ப்ராக்டீஸ் ஒரு தட வந்து நான் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் ட்ரைனிங் ஸ்டெப்பு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் நான் எனக்கு ஸ்டெப்பே வரல மொதல் எடுத்தோன்னே வரவே இல்லை நானும் எனக்கு ஒன்று என்னுடைய மாஸ்டர் என்ன சொன்னாருன்னால் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு மொதல் மொதல் அப்படிங்குறப்ப எனக்கு மொதல் மொதல் எனக்கு ஸ்டெப்பே எனக்கு தெரியவே தெரியாது நான் அவருகிட்ட இருந்து தான் நான் பழகுனேன் அவர் ஒரு மியூஸிக் போட்டாரா அந்த மியூஸிக்கு ஏற்ற மாதிரியும் அவர் டான்ஸ் நான் டான்ஸு ஸ்டெப்பு சொல்லிக் கொடுத்தாரு அந்த மாரிக்கு நானும் பழகுனேன் நானும் அந்த மாரிக்கு ஆடினேன் எனக்கு ஒரு ஸ்டெப்பு சரியாவே வரல அவர் கிட்டே கற்றுக்கிட்டு தான் நான் இந்த அளவுக்கு பெரிய லெவலாக வந்து நின்று ஒரு டான்ஸு மாஸ்டராக இருக்கேன் டான்ஸு மாஸ்டராக இருக்கேன் அந்த டான்ஸு மாஸ்டராக ஆன காரணமே என்னோடய குரு தான் அவர் இருந்ததுனாலே தான் நான் மொதல் மொதல் ஆடும்போதெல்லாம் எனக்கு டான்ஸே வரவே வராது வரவே வராது கை காலெல்லாம் வ வளைக்கணும் இப்படி வளைக்கணும் அப்படி வளைக்கணும்னு சொல்லுவார் எனக்கு அப்படில்லாம் வளைக்கத் தெரியாது அப்படிங்குறப்ப என்னால் வளைக்கத் தெரியாது நானும் அப்படின்னு எப்படியாச்சும் கை காலெல்லாம் வளைத்து டான்ஸ் ஆடி கடைசியில் அவங்க ஸ்டேஜிக்கு போகும் போதெல்லாம் அங்கே போகும் போதெல்லாம் ஒரு பதட்டம் வந்துடுச்சு டான்ஸ் பழகிட்டமே இங்கே வந்து எப்புடிறா ஆடுகிறது ஒரு கூச்சமாக இருக்குமே ஒரு மாதிரியா இருக்குமே எல்லாேரும் பார்த்துட்டு சிரிப்பாங்களே அப்படி இருந்துச்சு அதெல்லாம் பற்றி கவலையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஒரு மாஸ்டர் சொல்லிக் கொடுத்த மாரிக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு மாரிக்கே போட்டு ஆடி கடைசியில் பஸ்ட்டு ப்ரைஸை வாங்கினேன் வாங்கினம் போதெல்லாம் அந்த ப்ரைஸு நம்மளுக்கு இன்பமாக கிடைச்சிது அதே மாரிக்கே நானும் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் நானும் பயிற்சி சொல்லிக் கொடுத்தேன் அவங்களே எல்லாேரும் ஸ்டெப்பு பயிற்சி எல்லாம் பழகுனாங்க அவங்களும் வாங்குனவர்களுக்கு நானும் நல்லபடியாக அவங்களும் பரிசு வாங்கினாங்க முதல் பரிசாக வாங்கினாங்க அவங்களும் ரொம்ப நல்லா ஆடினுச்சுன்னு சொன்னாங்க அதேதான் ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன் அவங்களும் ட்ரைனிங் நல்லா பழகிருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கும் டான்ஸ் ஸ்டெப்பு வராது வராதுன்னால் நம்ம தான் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அது படியே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கவேன் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங் நீங்கள் பாட்டுக்கு எ எப்பயும் போல் நல்லா பழகிட்டு நீங்கள் கரெட்டாக இருப்பீங்க நீங்கள் ஒரு ஸ்டெப்பு பாக்கும்போதெல்லாம் மூவ்மெண்ட் போடும்போதெல்லாம் அந்த ஸ்டெப்பு உங்களுக்கு வராது ஆரம்பத்துலேயே அது பழக பழக தான் உங்களுக்கு எப்போதுமே வரும் அந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்பு முதல்ல பழகுறேன் நான் முதல்ல ரெண்டு காலையும் நேராக வைச்சுக்கணும் நம்ம கை காலை எப்படி வளைக்கிறமோ அந்த அந்த மாரிக்கே கையை ஒரு சைடாக கையை வளைக்கணும் நம்ம டான்ஸு மியூசிக்கு அதுக்கு தகுந்த மாரிக்க ஆடக் கூடாது நம்ம அதோ அதோடய திறமையா பிரமாண்டமாக அதுக்கு டபுள் மடங்காக ஆடணும் அது எப்புடின்னா அதில் இருக்கிற மாதிரி ஆடணுன்னா நம்மளுக்கு இது அவசியம் இல்லை அந்த மாரிக்கே டிஃப்ரெண்ட்டாக ஆடணும் எல்லாேரும் பார்த்து இவன் என்னென்னா இவ்வளோ சூப்பராக ஆடுகிறானே இவ்வளோ பிரமாண்டமாக ஆடுகிறானே இவனுக்கு எப்புடிரா இந்த மாரிக்குலாம் ஸ்டெப்பு கிடைக்கிது அந்த மாரிக்கு யோசிக்கிற அளவு அவங்க முன்னாடி டபுள் மடங்காக ஆடணும் அந்த மாரிக்கு என்னோடய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதே மாரிக்கி நான் ஃபாலோவ் பண்ணி என்னோடய மக்களுக்கு என்னை நம்பி வந்தவங்கள் டான்ஸு ஸ்டெப்பு பழகுறக்கு வந்தவங்களுக்கும் அவங்களுக்கும் நான் அந்த மாரிக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் அவங்களும் நான் சொல்கிற மாரிக்கே ஸ்டெப்பு போட்டாங்க அவங்களுக்கு நான் எப்படி ஸ்டெப்பு சொல்லிக்கொடு சொல்லிக் கொடுத்தேன்னா அதாவது வந்து மொதல் நம்ம வந்து நம்ம வந்து சூ போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை சூவும் நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுக்கலாம் அதாவது வந்து முதல்ல ந நம்ம ஸ்டெடியாக முதல்ல நிற்கணும் நின்ற பிறகு ரெண்டு காலை எல்லாம் விரிக்கக்கூடாது நம்ம ஸ்டெடியாக நின்றுக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அது புரியணும் முதல்ல நம்ம ஸ்டெப்பு எந்த ஸ்டெப்பு போடுகிறோமோ அந்த ஸ்டெப்பு மாரிக்கே அதே மாரிக்கே நம்ம பதிலுக்கு நம்ம போடணும் இப்போ ஒரு ஆள் ஸ்டெப்பு போட்டாங்கன்னால் அதே மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை உனக்கு சரியாக இப்போ ஆட தெரியலன்னாலும் பரவாயில்ல ஆனால் நான் இப்போ எது இருந்தாலும் பழகப் பழக ஸ்டெப்பு உங்களுக்கு தானாக வந்துடும் ஸ்டெப்பு வரும் போதுதான் உங்களுக்கு நம்மளும் இம்ப்ரூவாக இருக்கோம் நல்லா சூப்பராகவும் இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் உங்களை மாரிக்கி யாராலேயும் ஸ்டெப்பு போட முடியாது அந்த அளவுக்கு நான் நிறையாப் பேர்த்துக்கு பேர் வாங்கிக் கொடுத்திருக்கேன் என்னை மாரிக்கி ட்ரஸ்ஸு டான்ஸு யாருமே சொல்லிக் கொடுத்ததில்ல நான் தான் இந்த ஒரு ஏழு கிராமத்துக்கு நான் தான் டான்ஸு மாஸ்டராக இருக்கேன் என்னோடய பேர் தான் எங்கே பார்த்தாலும் ஏழு மாவட்டத்துக்கும் என்னை என் பேர்தான் கேட்கும் அப்படிங்குற மாரிக்கி அந்த மாரிக்கி நான் டான்ஸ் ஸ்டெப்பு சொல்லிக் கொடுத்துருக்கேன் என் கிட்டே பழகுனவங்க இது வரைக்கும் ஒரு நாள் கூட தோற்றதே இல்லை எந்த போட்டிலேயும் வின் பண்ணிட்டே தான் வந்திருக்காங்களே தவிர தோற்றதே இல்லை டான்ஸ் போட்டியில் டான்ஸ் போட்டி வந்து சும்மா சாதாரணம் இல்லை அதுக்கு ட்ரைனிங் வேணும் அதுக்குரிய ட்ரைனிங் வேணும் எதுவுமே வேணும் அதுக்குரிய நல்லா ஒரு சாப்பிடணும் நல்லா சாப்பின்ணும் நல்லா ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுக்கினு நல்லா ஓடணும் ஆடணும் அந்தமாரி பண்ணிங்கன்னாவே போதும் உங்களுக்கு டான்ஸ் தன்னை போலவே வந்துடும் நீங்கள் எதுக்கு வந்தாலும் இருந்தாலும் நீங்கள் இதாக ஆக முடியாது உங்களுக்காண்டி நீங்கள் நாளைப் பின்னே வந்து என் கிட்டே டான்ஸ் பழகினா போதும் நான் உங்களுக்கு நல்ல படியாக உங்களுக்கு டான்ஸ் சொல்லித் தருவேன் என்னை நம்பி வந்தவர்களுக்கு இது வரைக்கும் யாருக்குமே நான் கை விட்டதே இல்லை நான் எல்லாத்துக்கும் நான் டான்ஸ் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அவங்களும் நல்லா ஆடியிருக்காங்க ஸ்டேஜிக்கும் போயிருக்காங்க இதெலாம் எனக்கு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்கள்லாம் வாங்கிட்டு வந்து என் கிட்டே வந்து காமிப்பாங்க மாஸ்டர் உங்கள் உங்களால் தான் நானெல்லாம் வெற்றிப்பெற்றேன் ஒரு கிஃப்ட்டு ப ஒரு பரிசு வாங்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் டான்ஸு கொடுத்த பசங்களுக்கு அவங்களே வெற்றிப் பெற்றிருக்காங்க அவங்களே வெற்றிப்பெற்று ஒரு இதாக ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அதே மாரிக்கி தான் நான் யார் வந்தாலும் நான் நம்பி கைவிடமாட்டேன் எல்லாேத்துக்கும் டான்ஸ் ஸ்டெப்பை சொல்லித் தருவேன் என்னோடய முயற்சி என்னோடய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த மாரிக்கே நான் மற்றவுங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அவ்வளோதான் என்னோடய முடிவு